ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நான் பெருசாக செடி வளர்க்குறதுல ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தேன் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் போய்விட்டு நம்ம வரறதுக்கு ஈவினிங் டியூஷன்லாம் போய்விட்டு வரும் போது ஆயிடும் அப்புறம் சண்டேஸும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அதுமாதிரி இருக்காங்காட்டி எனக்கு அப்போது பெருசாக நான் வளர்க்க ஆரம்பிக்கலை கொரோனா பீரியடில் தான் வந்துட்டு செடிகள் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு நான் வீட்டில் இருக்கும் போது செடிகள் வளர்க்கலாம் ஒரு மனநிம்மதி இல்லாமல் இருந்துச்சு அப்படி இருக்கும் போது செடிகள் வளர்க்குலாங்குறத ஆரம்பித்தோம் ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி ஆரம்பித்தோம் அப்போ தான் இந்த கொய்யா ரோஸ் செடி அது மாதிரி ஒரு சின்ன செடிகள்லாம் நட்ட ஆரம்பித்தோம் அப்படி இருக்கும் போது நம்ம வீட்டிலியே இருக்கும் போது நிறைய பராமரிக்கிறது உரங்கள் போடுகிறது அதுமாதிரி இருந்துச்சு அதில் வந்துவிட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கொய்யா மரம் வச்சிருந்த போது அதில் இருந்து அந்த கொய்யா வரும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னே தெரில ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு நம்ம இது பண்றோம் அதில் இருந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதேமாதிரி ரோஸ்லாம் வந்துட்டு நான் பெருசாக வைக்கில அப்படின்னாலும் யாருக்காவது குழந்தைகளுக்கு அவங்களுக்குலாம் நான் பறித்து நம்ம வச்சு விடும் போது ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அந்த கார்டனை பார்க்கும் போது நம்ம சின்ன சின்ன செடிகள் காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் அதனால நான் அதில் இருந்து நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிடும் போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த காய்கறிகளை வச்சு அது மாதிரி அவியல் மாதிரி பண்ணி சாப்பிடுறது அது மாதிரி அதை பார்க்கும் போதே ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு வீ வீடெல்லாம் ஒரு தோட்டமாக ஒரு பூத்து குலுங்கிட்டு எப்பவுமே வந்து கீச் கீச்சுனு நம்ம செடி நிறைய வச்சிருக்கங்காட்டி குருவிகள் சத்தம் அது இதுனு பார்க்குறதுக்கே ரொம்ப கண் கொள்ளாத காட்சி மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு